கள்ளக்குறிச்சி மாவட்ட பயிரைப் பற்றி சொல்றதுனால் அந்தளவுக்கு ஏதும் இல்லை நெல்லு கரும்பு கோதுமை அதுதான் வருஷத்துப் பயிர்தான் தானியம் இந்த உளுத்தம் பருப்பெலாம் இருக்குது இப்போ அரிசி பார்த்திங்கனா அது ஏகப்பட்ட வேலை இருக்குது ஃபர்ஸ்ட்டு நடவு சாவுறது வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி விட்டு அப்புறம் வண்டி விட்டு அதை ஓட்டி அஞ்சு சால் ஓட்டிட்டு அப்புறம் யூரியா போட்டு அப்புறம் மருந்து அடிச்சு அப்புறம் நாற்று நட்டு திருப்பியும் அதுக்கு மருந்து யூரியா இப்போ அரிசி நெல்லைப் பொறுத்தவரைக்கும் தண்ணி இருந்தாலும் போதும் கரும்புக்கும் அப்படிதான் கரும்பு சொல்லவே தேவைல்ல அது வருஷத்து பயிருனு சொல்றாங்க அந்தளவுக்கு லாபம் இருக்கான்னானு தெரியலைங்க ஆனால் வைக்கிறாங்க கோதுமை நம்ம சைடில் ஏதும் விளையுறது இல்லை பருத்தி பார்த்திங்கனா இப்போ பருத்தியோடய ஹைலைட் என்னனா திருப்பூர் சைடு போனிங்கனாவே தெரியும் ட்ரெஸு மனிதனை மானம்காக்குறதே ட்ரெஸ்னு சொல்றாங்க தானியம் எந்தளவுக்கு முக்கியம்னா இப்போ இருக்கிற இது சுட்சுவேஷன் பார்த்திங்கனா நம்ம வந்து சேமித்துதான் வைக்கணும் உதாரணத்துக்கு இப்போ கோவிலில் உச்சியில் பார்த்திங்கனா தானியம் வச்சு அது பன்னெரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபேஷேகம் போட்டு அது ஏன் அந்தமாதிரி பண்றாங்கனால் உலகம் அழிஞ்சாலும் இப் இனிமே யாராவது வந்தாலும் அந்த தானியத்தை வச்சு திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அந்தமாரி அப்படீன்ற பழங்காலத்தில் அவுங்களாம் சொல்லி விட்டிருக்காங்க அறிவுரை பருப்பு பார்த்திங்கனா அதுகூட யூஸ்ஃபுல்தான் பழங்கள் பார்த்திங்கனா வீட்டில் வாழைமரம் வச்சுருக்கலாம் தென்னைமரம் பூசணிக்காய் அந்தமாரிலாம் பார்த்துக்கலாம் காய்கறிகள் அத்தியாவசியம்தான் ஆனால் டாக்டர் சொல்றது அதுதான் காய்கறிகள் சாப்பிடணும்னு சொல்றாங்க சந்தையில் பொறுத்தவரைக்கும் மார்கெட்டில் விவசாயம் பண்ணுறது ஒன்றா இருந்தாலும் அதை விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலுரூவாய்க்கு லாபத்துக்கொசரம் அதுக்கு உரம் யூரியா கரண்ட் பில்லு தண்ணி வசதி இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்து இது பண்ணிணாலும் போதுமான அளவுக்கு விவசாயத்தில் விலை இல்லை அதுதான் சொல்ல முடியும் இப்போ காடு பத்து ஏக்கர் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏக்கருக்கு நாங்கள் அம்பதாயிரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் செலவு பண்ணி அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுது மழை பேஞ்சாலும் நஷ்டம் அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அக்ரிகல்ச்சரில் முன்ன வந்து காலைல ஏஞ்சு இந்த மாடு பார்த்துட்டு வீட்டில் வேலை செஞ்சதெலாம் அப்போ இப்போ வந்து காலைல ஏந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிற ஒர்க்தான் விவசாயம் பார்க்குறல அந்தளவுக்கு போதுமான இடமும் இல்லை அந்தளவுக்கு அறிமையும் இல்லை நம்மளுக்கு பயிர் சேவ் பண்றதுக்கு களைக்கொல்லி இந்தமாதிரி உரம் வகைகள்லாம் இருக்குது அது வந்து சைடு எஃபெக்டாக நம்பளுக்குதான் பாதிப்பை தருது அதனால அந்த மாட்டுச்சாணம் அந்த எருவாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு ஓரளவு நோய் இல்லாத இதாக நம்ப உருவாக்கிக்கலாம் எல்லாத்துக்கும் மருந்து வந்திருச்சு அவரக்காயில இருந்து எல்லா காய்கறிகளுக்கும்